என்னோடய ரோல் மாடல்னு வந்துவிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வீட்டில் எனக்கு எதுவும் எங்கேயும் அனுப்பமாட்டார் அழகாக வெச்சிருந்தாரு இங்கே வந்தாக்கா நீ இப்படியே வீட்டிலேயே இருக்கிறியேம்மா அப்படி பொழுதுபோக்காக இருக்கணும்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளைக்கா கூப்ட்டு போவாங்க எங்கள் மாமியார் கூப்ட்டுன்னு போய் வயல்வெளில்லாம் காட்டுவாங்க அங்கே மரங்கொத்தி குருவி சிட்டுக்குருவி எல்லா விதமான பறவையும் இருக்கும் புறா எல்லா மயில் எல்லாமே இருக்கும் அதுகளெல்லாம் பார்த்து ரசிச்சாலே நமக்கு பொழுது போகிறதே தெரியாது அப்போல்லாம் அந்தக் காலத்தில் டிவி செல்லெல்லாம் கிடையாது இப்படி எல்லாம் அவங்க கதை சொல்வாங்க நாங்கள் இப்படி வாழ்ந்தோம் எங்கள் மாமியார் கூட இப்படி இருந்தோம் இப்படி எல்லாம் சொல்வாங்க இப்படி எல்லாம் செய்வோம் நாங்கள் இப்படி தான் வளர்ந்தோம் கொண்டோம்ன்னு அவங்க சொல்வாங்க சொல்லிக்கின்னு அவங்க கூடயே இருக்கிறதுனால நமக்கு பொழுது போகிறது தெரியாது இந்த பறவைகள்லாம் பார்த்தாலே நமக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கும் இப்படி தான் அவங்க கூட தான் கத்துக்கினே எல்லாமே பழைய ரோல் மாடல் இதான் எனக்கு